எனக்கு விருப்பமான சிக்கன் பிரியாணி செய்ய தெரியாது இருந்தாலும் எங்கள் அக்கா செஞ்சாங்கன்னால் நல்லா செய்ய முடியும் அதை பற்றி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது செய்யணும் இருந்தாலும் அதை உ உதிரி உதிரியாக வராது நான் செஞ்சேன்னால் சிக்கன் பிரியாணி வந்து பொங்கல் மாதிரி வரும் எங்கக்கா செஞ்சாங்கன்னால் பொல பொலன்னு இருக்கும் ஆனால் அது தான் எங்கள் கொழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஆனால் அக்காக்கிட்ட ரொம்ப கேட்டு அதை விருப்பமாக தான் செஞ்சுக்கிறேன் சாம்பார் அது மாதிரி எனக்கு சரியாக வைக்க தெரியாது ஆனாலும் எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டு நான் செஞ்சுக்கணும் அதே மாதிரி காய் வந்து அந்த பதத்துக்கு தெரியாது வெந்து எடுக்கணும் அப்படிங்கற மாதிரி அதே மாதிரி வெண்பொங்கல் சரியாக செய்ய தெரியாது இருந்தாலும் அது ஒரு பொல பொலன்னு வழவலப்பு இந்த மாதிரி எதுவும் தெரியாது அதுக்கு வைக்கிற சாம்பார் அதே மாதிரி அந்த பதத்துக்குத் தெரியாது சாம்பார் சாதம் எங்கள் அக்கா ரொம்ப இதா வைப்பாங்க அதுவும் எனக்கு அந்த பதம் தெரியாது அதுமாதிரி என் கொழந்தைகளுக்கு கொடுத்து நல்ல பேர் வாங்கணும் எனக்கு அது விருப்பம் மட்டன் பிரியாணி சுத்தமாக செய்யத் தெரியாது அதுவும் வந்து எங்கள் மாமா அவர்களிடம் அவங்க வந்து அதில் மாஸ்டராக இருக்காங்க அவங்கள்கிட்ட நான் கேட்டு இது நல்லா செஞ்சுக்கணுன்னு ரொம்ப விருப்பப்படுறேன் என்ன சாம்பார் சாதம் அதே மாதிரி வைக்க தெரியாது அதே மாதிரி எங்கள் அக்கா செய்கிற மாதிரி வழவலப்பு அதே மாதிரி வராது உதிரி உதிரியாக வரும் அதை கேட்டு நான் இதாக செய்யணுன்னு ஆசைப்படுகிறேன் அதே மாதிரி சில்லி வந்து இதா போடத் தெரியாது சிக்கன் பிரியாணி வந்து மாவு மாதிரி வரும் அதே மாதிரி அம்மா செஞ்சாங்கன்னால் நல்லா மொறுமொறுப்பாக வரும் அதே எனக்கு சரியாக கே செய்யத் தெரியாது பசங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி இந்த விடுமுறை நாட்களில் செய்து தரணும் ரொம்ப ஆசைப்பட்றேன்